ஹலோ இந்த ஹோட்டலில் ஷவர்மா நல்லாயிருக்குன்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க இப்போ ஷவர்மா அவைலபுளாக இருக்கா ஓகே இருக்கா ஓகே ஓகே சார் எனக்கு லஞ்ச் குள்ளே கொடுக்கணும் ஒரு டூ ஓ கிளாக் குள்ளே கொடுக்க முடியுமா ஓகே இப்போ என்ன கரண்ட்டாக காம்போ ஆஃப்பர்ஸ் எதுனால் போய்கிட்டு இருக்கா இல்லை வெளியில் போர்டு பார்த்ததா என்னோடய ஃப்ரண்ட்ஸ்ஸெல்லாம் சொன்னாங்க ஆஃப்பர்ஸ் ஏதோ இருக்குதுனு எனக்கு வந்து பிரியாணி ப்ளஸ் சிக்கன் லாலிப்பாப் ப்ளஸ் ஷவர்மா அந்த காம்போ ஓகே ஓகே ஓகே டிஸ்கவுண்ட் எதுனால் இருக்கா ஓகே ஓகே சார் இன்றைக்கு ல்ஞ்ச்சு குள்ளே டூ ஓ கிளாக் குள்ளே டெலிவரி வேணும் ஓகே தேங்க் யூ ம்